நமக்கு பிடிச்சதெல்லாம் பிரியாணிதாங்க பிரியாணியுடைய சுக்கா சுக்காவுடைய தயிர் இந்த காமினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் இந்த பிரியாணி பிரியாணியில் வந்து பீஸ் இருக்கும் பீஸ் மெய்னாக இருந்தால்தான் அந்த அந்த பிரியாணிக்கு அழகு அந்த பிரியாணி வந்து ரொம்ப பெரிய அரிசியில் வந்து செஞ்சுருப்பாங்க பற்றாததுக்கு ரொம்ப கிரேஸியான டேஸ்ட்டாகவும் அதுக்கப்புறம் தயிர் நல்ல கெட்டியான தயிராகவும் லைட்டாக அப்படி ஒரு தூவலாக அந்த வெங்காயத்தை அந்த தயிரில் போட்டு தயிர் பச்சடியாகவும் அதுக்கப்புறம் வந்து சுக்கா வந்து நல்லா வெதுவெதுன்னு நல்லா அந்த கறியை வந்து நல்லா பஞ்சு போல் அந்த சுக்காவுடைய சுக்காவில் இருக்கிற அந்த கறியை வந்து ரெடி பண்ணியிருக்கணும் சுக்காவுடைய குழம்பு எப்படி இருக்கணும்னால் நல்லா ஒரு சாம்பாருடைய கொஞ்சம் கட்டியாகவும் கட்டியாக இல்லாமையும் நல்லா ஒரு பாய்ல் ஸ்டேஜ்ஜில் எடுத்து அதை அப்படியே வச்சுக்கணும் அதை எடுத்து அதை எடுத்து நல்லா ஒரு வாழை இலையில் வீட்டில் எனக்கு உக்காந்து சாப்பிட்டு சாப்பிடணும் பிகாஸ் கடையிலெலாம் எனக்கு போ பெருசாக எனக்கு கடையில் போய் சாப்பிடணுனாலாம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் வீட்லேயே சாப்பிடணுங்கறதுதான் எனக்கு ஆசை அதுவும் வாழை இலையில் போட்டு தண்ணியோட நல்லா சாப்பிடணும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்